இப்போ இருக்கிற ஸ்கூல்லெல்லாம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சைன்ஸு இதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போனா இப்போ ஒரு இப்போ ஒரு கொழந்தை வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணால் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறது இவ்வளோ இவ்வளோ ப்ரோசீஜர் இருக்குதா இதை பண்ணணும் அது பண்ணணும் இப்படி இது ஃபார்ம் இந்த ஃபில்அப் பண்ணணும் இங்கே சைன் வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்ட்டு இப்போது வந்து நம்ம சொல்லி கொடுத்தா தான் அந்த அந்த கொழந்தைக்கு தெரியும் அதனால் இப்போவே இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பேங்க் மூலிமா இதல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவுங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் அவங்க ஃப்யூச்சரில் வந்து அவங்க அதில் ஹாண்டில் பண்ணுறதுக்கு கரெட்டாயிருக்கும் அதனால் இப்போவே கடன்கள் வருமானம் வரிகள் இதைப்பத்திலாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இதல்லாம் சொல்லிக் கொடுக்குணும் சொல்லிக் கொடுத்தாதான் அவுங்களுக்கு பெனிஃபிட்டாயிருக்கும் வங்கி வேலை வந்து மேத்தமெட்டிக்ஸ் நிறைய படிக்கணும் அதுவும் இல்லாமல் இதல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குணும் ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்க வந்து பள்ளி பாடத்தில் வந்து வங்கி வேலை செய்யும் முறை வந்து இவ்வளோ இவ்வளோ கொள்கைலாம் இருக்குதுன்னு சொல்லி அவுங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்குணும் அதனால் கண்டிப்பாக இதல்லாம் வரணும் குழந்தைக்கலாம் இதல்லாம் சொல்லி கொடுக்குறதுனால இதல்லாம் வேணும்